குடிமக்களை பாதுகாத்து சமூகத்தில் அமைதி காக்க சட்ட அமைப்பில் நிறைய முன்னேற்றங்கள் வந்து இப்போ தேவைப்படுது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாட்டில் இந்த அதிகரிச்சு வர குற்றச்செயல்கள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அதை வந்து நம்ம வந்து சட்டப்படி அதை சமாளிச்சு ஆக வேண்டும் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடியெலாம் வந்து நிறைய குற்றங்கள் வந்து மனிதர்களால் டேரெக்டாக நடக்கிற குற்றங்களெல்லாம் இருக்கும் ஒரு கொலையாக இருக்கட்டும் கொள்ளையாக இருக்கட்டும் இது வந்து டேரெக்ட்டாக மனிதர்கள் வந்து இன்வால்வ் ஆகி அந்த குற்றத்தை வந்து செய்வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா குற்றங்களும் பார்த்தீங்கன்னா த்ரூ இணையதளங்கள் மூலமாக தான் எல்லா குற்றங்களும் நடக்குது அப்போ பட் அதை சரி பண்ணுறதுக்கான சட்ட அமைப்புகள் பார்த்தீங்கன்னா இன்னும் முழுசாக அதை சரியாக செய்யலன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போது மெயினா குற்றங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஒருத்தரோடய தனி மனிதர்களோடய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணி அவங்களோடய பணத்தை வந்து எடுத்துக்கிறது அதே மாதிரியும் நிறைய லேடீஸ்ஸோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு வாட்ஸ்ஸப் அக்கௌண்ட்டு இது எல்லாம் ஹேக் பண்ணி அவங்களோட ஃபோட்டோவை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது ப்ளஸ் வந்து அவங்களுக்கு ஃபோன் மூலமாக மிரட்டல் விடுக்கிறது இல்லை ஈமெயில் மூலமாக மிரட்டல் விடுக்கிறது இதெல்லாம் வந்து இப்போ வந்து அண்மைக்காலமாக ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது பட் இதை எல்லாத்தையும் சரி பண்ணனும் அப்படின்னா சைபர் க்ரைம் போலீஸ் வந்து இதை வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இதை வந்து கையாளணும் அதோடய இல்லாமல் அதுக்கான சட்டங்கள் சட்டங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான சட்டங்களாக தான் இருக்குது இது மாதிரி இன்டர்நெட் குற்றங்களை சரி பண்ணுறதுக்கு ஸோ அந்த சட்டங்களும் புதுசாக எழுதணும் புதுசாக எழுதி இப்போ இருக்கற ட்ரெண்டுக்கு ஏற்றது மாதிரி இப்போ இருக்கிற குற்றங்கள் குற்றங்களோடய தன்மை இவையெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு என்ன மாதிரி குற்றம் அது எந்தளவுக்கு ஒரு தனி மனிதனோடய வாழ்க்கையை வந்து அஃபெக்ட் பண்ணுது இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி அதுக்கு ஏற்றது மாதிரி வந்து நம்ம சட்டத்தை வந்து மாற்றணும் அப்படின்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா இப்போது ரீசெண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கற இந்த இன்டர்நெட் குற்றங்கள் அதாவது சைபர் க்ரைம்ஸ் இதை வந்து நம்மளால் குறைக்க முடியும் அதே மாதிரி அப்போ அந்த குற்றங்களை குறைக்கவும் முடியும் அந்த குற்றங்கள் மூலமாக பாதிக்கப்படுகிற ம மக்களோடய மக்களும் குறைவாங்க ஏன்னால் இப்போ வந்து மெயின்னா வந்து கொலை கொள்ளையோடய இந்த இன்டர்நெட்டு தான் இன்டர்நெட் குற்றங்கள் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நினைக்கிறேன் ஸோ இதை சரி பண்ணனும்னா சட்டத்தையும் சரி பண்ணனும் சட்டத்தில் இருக்கிற சில ஓட்டைகள் இருக்கும் அந்த ஓட்டைகளையுமே நம்ம சரி செய்யணும் காலத்துக்கு ஏற்றார் போல் வந்து நம்ம அந்த சட்டத்தை மாற்றணும் இப்போ நம்ம இந்த வருஷம் ஒரு நம்ம சட்டத்தை இது பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் அஞ்சு வருஷம் கழித்து இந்த டெக்னாலஜி வேர்ல்டில் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி க்ரைம் வந்து க்ரைம் ஸ்டைல் வந்து மாறும் ஸோ அதுக்கு ஏற்றது மாதிரி நம்மளும் என்ன பண்ணனும் அப்படின்னா அதோடய இந்த சட்டத்தோடய தன்மையை மாற்றி அதுக்கு ஏற்றது மாதிரி நம்ம எழுதணும் அதாவது அந்த சட்டத்தை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும் தான் இது மாதிரி புதுசு புதுசாக டெக்னாலஜினால் வர க்ரைமெலாம் வந்து நம்ம குறைக்க முடியும்